நான் வந்து நல்லா சமைப்பேன் அந்த காலத்தில் வந்து எங்கள் ஆத்தா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நான் எல்லா எல்லா சமையலுமே ரொம்ப நல்லா சமைப்பேன் அதில் ரகசிய பொருள்ன்னு பார்த்திங்க அப்படினா நான் வந்து ரசம் இப்போ ரசம் வைக்கிறோனு வச்சுக்கங்களேன் எல்லாேரும் என்ன பண்ணுவாங்க புளி ஒரு தக்காளியை கரைச்சி போட்டு வைப்பாங்க நாங்கள் ஆனால் அந்த மாதிரி வைக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னால் புளியை எவ்வளோ சேர்த்துக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளி வைப்பேன் அதுதான் என் ரசத்தோட ரகசியமே எங்கள் வீட்டில் எல்லாேருமே ஆத்தா வைக்கிறது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குமெனு சொல்லுவாங்க அதனால் நான் அந்த ரசத்தை பார்த்திங்கனா நல்லாவே வைப்பேன் அந்த ஈக்குவலாக வைச்சோம் அப்படினு வைச்சிகோங்களேன் கொஞ்சம் மிளகு அந்த இது மிளகு சீரகம் கொஞ்சோண்டு தேங்காய் அதிலயே வச்சுக்குவேன் ஒரு பச்சை மிளகாவ தட்டிப்போட்டு எல்லாத்தையும் கரைச்சி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கடுகை போட்டு தாளிச்சுடுவேன் அப்போ பார்த்திங்கனா ரசம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாயிருக்கும் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு தக்காளியை போட்டு வைச்சோனு வச்சுகோங்களேன் அந்த புளியோட ஸ்மெல் தான் அதிகமாக இருக்குமே தவிர ரசம் வந்து டேஸ்ட்டாயிருக்காது ஆனால் புளிக்கேற்றாப்புல நம்ம வந்து தக்காளி போட்டோம் அப்படினா அந்த ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா அந்த கஸ்தூரி மேஸ்தி வந்து நான் நான் வெஜ்லெலாம் செய்வேன் சேர்ப்பேன் எல்லாேருமே அதை வாங்கி சேர்க்க மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்னால் அதை கொஞ்சோண்டு வாங்கி சேர்த்தோம்னா நமக்கு நம்ம எல்லா இதிலயுமே இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா மட்டன் என்ன பண்ணுவேன்னால் எல்லாேரும் சும்மா வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு வேக வச்சு குழம்பு வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது நம்ம வேகவைக்கும்போதே ஏதோ ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு சோம்பை நல்லா இடிச்சு அரைக்கக்கூடாது சும்மா இடிச்சு ரெண்டு பல் பூண்டை தட்டிப்போட்டு மட்டனை வேக வைச்சோம் அப்படினு வச்சுகோங்களேன் அந்த கறி குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாயிருக்கும் லாஸ்ட்டாக தாளிக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு தாளிக்கணும் அப்போத்தான் வந்து மட்டன் வந்து வாசமாயிருக்கும் மீன் குழம்பு பார்த்திங்கனா மீன் குழம்பு வந்து நல்லா வைக்கணும் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கணுன்னால் அந்த வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளவா கொஞ்சோண்டு வடகம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் வதக்கணும் கால் மணி நேரம் வதக்கினாலே என்ன பண்ணுன்னால் அந்த மீன் குழம்பு வந்து ரொம்பவே ருசியாயிருக்கும் இதுதான் இந்த மாதிரி தான் நான் சின்ன சின்ன ரகசியெலாம் இருக்குது நான் என் பேர பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு என் பொண்ணுங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாேருமே நல்லாவே சமைப்பாங்க இப்போ நம்ம அதே வந்து ஒரு இது செய்கிறோன்னு வச்சுக்கோங்க நண்டு நண்டில் என்ன வேணும் தேங்காய் அதிகமாக ஊற்றக்கூடாது ரெண்டே ரெண்டு மிளகு கொஞ்சோண்டு தேங்காய் வச்சு அரைச்சி போட்டோம்னால் அது ஒரு அருமையாயிருக்கும் மி வே அப்புறம் வந்து மீன் வறுவல் பார்த்துகிட்டிங்கனு வச்சுக்கோங்களன் மீன் வறுவல் என்ன பண்ணுன்னால் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பல் தேங்காய் அரை தக்காளி ஒரு வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் சீரகம் கருவேப்பில்லை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிர்ணும் அரைச்சத்துக்கு அப்புறம் அதிலயே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மிளவா தூள் கொஞ்சம் மல்லி தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் பெசரி ஒரு ஃப்ரிட்ஜ்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்து நீங்கள் மீனை வறுத்தீங்கனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாயிருக்கும் அந்த மாதிரி பொருளெலாம் பயன்படுத்தும்போது நமக்கு வந்து அது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கனா சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எல்லாம் சாதாரணமாக வறுப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோண்டு என்ன பண்ணுணுன்னால் ஃபர்ஸ்ட்டு நல்லா எண்ணெயை எண்ணெயை கொஞ்சோண்டு ஊற்றி எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சிக்கனை அள்ளி போட்டு நல்லா பெசரிவிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு முட்டை எல்லாத்தையும் ஊற்றி நல்லா பெசரிவிட்டு கொஞ்சம் கார்ன் ஃபிளவர் மாவு போட்டு நல்லா பெசரிடணும் பெசரினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலருக்காக வேணால் ஒரு கொஞ்சம் பவுட்ரு சேர்த்துக்கலாம் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜ்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஃபிரீசரில் வச்சுறணும் அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சுங்கனா அது வந்து அவ்வளோ ஒரு அருமையாயிருக்கும் அந்த பொருளே வந்து கொஞ்சம் கார்ன் ஃபிளவர் மாவு போட்டால்தான் நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சால்தான் நல்லாயிருக்கும் இப்போ ஃபிரைட் ரைஸுனு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுகோங்களேன் ஃபிரைட் ரைஸில் நான் என்ன பண்ணுவேன்னால் கேப்ஸிகம் முட்டைக்கோஸு கேரட்டு பீன்ஸு எல்லாமே போடுவேன் சிக்கன் அந்த பொரிச்சு வைச்ச சிக்கன் எடுத்துப்போட்டு இதை போட்டு இந்த ஹிப்பிமோ பவுட்ரு இருக்குதுங்களா அதை போட்டு நல்லா செஞ்சோம்னா வீட்டிலயே ஃபிரைட் ரைஸ் சூப்பராயிருக்கும் முட்டையும் பொரிச்சு வச்சு நான் செஞ்சு சேர்த்து செஞ்சுக்குவேன் இதுதாங்க நான் அதில் போடுகிற ரகசியம் வேறு என்ன பண்ணுவேனால் இப்போ புளி சாதம் அதை செஞ்சேன் அப்படினா அதில் கொஞ்சோண்டு வெந்தயத்தை வெந்தயம் வரமல்லி இதெல்லாம் எடுத்து செஞ்சு அரைச்சி போட்டோம்னால் அது நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தில் கொஞ்சம் பெருங்காய தூள் அப்புறம் கொஞ்சமாக இந்த தயிர் கொஞ்சம் சீரகம் கடுகு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டும்னால் அதுவும் நல்லா டேஸ்ட்டாயிருக்குங்க இந்த மாதிரி தான் நான் சின்ன சின்ன கூடுதலில் வந்து என்னோட சுவையை வந்து நல்லா செய்கிறதுனால எல்லாேரும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கும்பாங்க எங்கள் ஆத்தா வீட்டில் பார்த்திங்கனா எங்கள் ஆத்தா செய்வது நல்லாயிருக்கும் எல்லாேருக்குமே எல்லாேரும் ஓடிவந்துருவாங்க அப்படித்தான் நான் செய்வேன் அப்புறம் பார்த்திங்கனா வேறு என்னெனமா நல்லா செய்வேன் சைவத்தில் பார்த்திங்கனா சாம்பார் என்ன பண்ணுவேன்னால் பருப்பை நல்லா கடஞ்சிட்டு தண்ணியில் காயெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மிளவா தூளெலாம் போட்டு கொதிக்கவிட்டதுக்கு அப்புறம் பருப்பள்ளி ஊற்றணும் அப்போ தான் நமக்கு கடை சாம்பார் மாதிரி நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து காயெல்லாம் அள்ளி போட்டு மிளவா தூளெலாம் அள்ளி போட்டிங்ன்னால் அது வேஸ்ட்டு அது நல்லாயிருக்காது அப்படி செஞ்சோம்னால் நமக்கு வந்து ஒரு மாதிரி குழம்பும் வந்து டேஸ்ட்டாயிருக்காது இப்படி வச்சு பார்த்திங்கனா கல்யாண சாம்பார் மாதிரியேருக்கும் அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயம் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அந்த குழம்புக்கு வந்து தனி ருசி இப்போ நீங்கள் எல்லா ஒரு வெங்காய குழம்பாருக்கட்டும் ஒரு சாம்பார் அது எல்லாத்துலேயும் சின்ன வெங்காயம் போடுங்க அவ்வளோ ஒரு அருமையாயிருக்கும் இட்லி சாம்பார் எப்படி வைப்பேன்னு கேட்டிங்கனால் பருப்பை நல்லா வேக வச்சுட்டு பருப்போடேயே காயெல்லாம் அள்ளி போட்டுடுவேன் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னால் கொஞ்சோண்டு கடலபருப்பு தனியா கொஞ்சோண்டு மிளகு சீரகம் கொஞ்சோண்டு பச்ச அரிசி எல்லாத்தையும் தனியாக வறுத்துவிட்டு பொடி பண்ணி வச்சுக்குவேன் அதிலயே நாலு நல்லா காஷ்மீர் மிளகா ஒரு அஞ்சு மிளவாவ போட்டு நல்லா வறுத்து எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருவேன் கடையில் வாங்கிற சாம்பார் தூளெலாம் பயன்படுத்துறதில்லைங்க ஏன்னெனு கேளுங்க நிறையா கெமிக்கல் போட்டுருக்காங்ககிறாங்க அதனால் நான் அதை பயன்படுத்துறதே கிடையாது யா நம்ம போய் அதை பயன்படுத்திகிட்டு வியாதியை வாங்குவானேனுன்ட்டுனு இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டு நல்லா சாம்பார் நல்லா கடஞ்சுவிட்டு எல்லாத்தையும் போ போட்டுவிட்டு இந்த பவுடரையும் அள்ளி போட்டு நல்லா கொதிக்கவுட்டுவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டு பட்டை மிளவா எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு கொட்டினோம்னு வச்சுகோங்களேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இட்லி சாம்பார் அப்படிதான் நான் இட்லி சாம்பார் வைப்பேன் அப்புறம் பார்த்திங்கனா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னியில் என்னெனா எல்லாேரும் புளி வைப்பாங்க நான் புளி வைக்கமாட்டேன் தேங்காய் பச்சை மிளவா பொட்டுக்கடல உப்பு இதை மட்டும் வச்சு கொஞ்சோண்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சி பாருங்க தேங்காய் சட்னி அவ்வளோ அருமையாயிருக்கும் வேறு என்ன நான் கூடுதலாக வந்து என்ன ரகசியம் எனக்கு இருக்குது அப்படினா வேறு என்ன சமைக்கிறதுல ரகசியமெனா இடியாப்பம் எல்லாேருக்கும் இடியாப்பம் வராதுங்க நான் என்ன பண்ணுவேன்னால் கொஞ்சோண்டு லைட்டாக வெது வெதுன்னு சுடு தண்ணியை வச்சு அந்த இடியாப்பம் மாவில் கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா கொஞ்சம் லைட்டாக பெசரி நல்லா மாவு மாதிரி பிடிச்சி இடியாப்பம் புழிஞ்சனா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாயிருக்கும் பச்ச தண்ணி ஊற்றினீங்கனாலும் வராது நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றினீங்கனாலும் வராது அதிலயே ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு புழிஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாயிருக்கும் நான் அப்படிதான் இடியாப்பம் செய்வேன் வேறு என்ன நான் நல்லா செய்வேன் அப்படினா கேவுரு புட்டு நல்லா செய்வேன் கேவுரு புட்டு வந்து என்ன பண்ணுவேன்னால் கேவுரை தண்ணியில் ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு பச்ச தண்ணியில் வந்து ஊற வச்சுப்பேன் பச்ச தண்ணியில் ஊற வச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து புழிஞ்சு இட்லி தட்டில் வச்சு அவிச்சம்னா அது ஒரு அருமையாயிருக்கும் இட்லியில் என்ன ரகசியமெனா நான் கொஞ்சோண்டு ஜவ்வரிசியும் ஆமணக்கு விதையும் கொஞ்சம் போடுவங்க போட்டால் இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாயிருக்கும் ஆமணக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அதனால் அதையும் போட்டு நல்லா வைப்பேன் அதுதான் வந்து என்னோட ரகசியம் வேறு என்ன இட்லிக்கு வந்து தோசைக்கு வந்து கொஞ்சம் வெந்தயத்தை கூட போடுவேன் கூட போட்டோம்னால் அதுவும் அருமையாயிருக்கும் மோர் குழம்பு வைப்பேங்க சூப்பராக மோர் குழம்புல என்ன ரகசியம் அப்படினு வச்சுகோங்களேன் ஃபர்ஸ்ட்டு மோரை நல்லா கெளஞ்சி கடஞ்சி வச்சுக்குவேன் தயிரை வந்து மோராக்கி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அதிலே வெண்டைக்காய் இருந்துச்சுனா வெண்டைக்காய் வடை தட்டி வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சரிசி பச்சை மிளவா கடலபருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த தயிரோடு கலந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்ச வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த தயிரையும் எடுத்து ஊற்றி உப்பு போட்டுவிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு இந்த இதையும் அள்ளி போட்டு லைட்டாக கொதிக்கவிட்டு இறக்கிறனுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாயிருக்கும் மோர் குழம்பு இப்படிதாங்க என்னோட உணவில் வந்து நான் சின்ன சின்ன ரகசிய பொருளெலாம் சேர்த்து அந்த உணவை வந்து கூட சுவை நல்ல சுவையாக கொடுப்பேன் அப்படி கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் நல்லாவும் சாப்பிடுங்க நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாலே பிள்ளையலும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குனு சொல்லிவிட்டு விரும்பி சாப்பிடுங்க வே கேட்டதை வேண்டி எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க கேட்குங்க நான் அதே மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டுருவேங்க